நான் வந்துட்டு நான் ஓவியம் டிராயிங் வந்துட்டு வரைஞ்சிருக்கேன் வரைஞ்சி ஸ்டேட் லெவலில் நான் வந்துட்டு காம்படிஷனில் வின் பண்ணியிருக்கேன் வின் பண்ணும் போது அப்போ வந்துட்டு எப்படி வைச்சாங்க அப்படின்னா அப்துல்கலாம் ஐயாவோட நினைவு நாளாக டிராயிங் டிராயிங் காம்படிஷன் க கட்டுரை ஓவியம் இந்த மாதிரி ரைட்டிங் இந்த மாதிரி நிறையா வைச்சாங்க நான் வந்துட்டு ஓவியத்தில் கலந்துக்கிட்டேன் கலந்துக்கிறப்போ சரி ஓகே அப்படின் சொல்லிட்டு பண்ணிணேன் என்னென்னால் பண்ணும் போது நான் வந்துட்டு இது ஃபர்ஸ்ட் பிரைஸ் டிராயிங்கில் அப்புறமேட்டுக்கு ஒர்க் ஷாப் பண்ணலாம் அப்படின் சொல்லும்போது சரி ஓகே அதுவும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான இது தானே எனக்கு டிராயிங் வந்து ரொம்பவே பிடிக்கும் ஏன்னால் எனக்கு ஃபிஃப்த்தில் வந்து ஒரு டிராயிங் மாஸ்டர் வந்து டிராயிங் கற்றுக் கொடுத்தாங்க அதில் இருந்து எனக்கு டிராயிங்னால் ரொம்ப பிடிக்க ஆரமிச்சிருச்சு சரி ஓகே ஃபைன் அப்படி சொல்லிட்டு அப்புறம் அதில் வின் பண்ணியாச்சு அப்புறம் ஒர்க் ஷாப் வந்துட்டு நல்லா டெவலப்பாக ஆகிச்சி அதில் அவ்வளோவுக்கும் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் யாரும் வரலை அப்புறமேட்டுக்கு ரொம்ப பேர் வந்துட்டு அதை பண்ணி எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு அதில் அதில் எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா இப்போ நான் டிரா ஓவியம் டிராயிங் பண்ணும் போது நான் ஒரு பொறுமையோடு வரைவேன் அந்த பொறுமை வந்துட்டு நம்ம வாழ்க்கைக்கும் வேணும் எல்லாத்துலேயுமே பொறுமைன்ற ஒன்று அவசியம் இல்லையா அதை நான் அதை தான் நான் கற்றுக்கிட்டேன்